அந்த காலத்தில் பட்டு புடவை காட்டன் புடவை ஃபுல் வாயில் இப்படி தான் கட்டுவோம் எங்கள் அம்மா உள்ள காலத்தில் இப்போ உள்ள காலத்தில் சுடிதாரு பாவடை தாவணி நைட்டி இப்படி போடுறாங்க இந்த பட்டு புடவை காட்டன் இந்த மாதிரி புடவைங்கதான் நாங்கள் எல்லாம் கட்டுவோம் இப்போ வந்து சுடிதாரு மெடி போடுறாங்க சுடிதாரு போடுறாங்க நைட்டி போடுறாங்க எல்லா போடுறாங்க ஆம்பளைங்க வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை போடுவாங்க கைலி கட்டுவாங்க அப்போ இப்போ வந்து ஃபேண்ட்டு சட்டை இப்படி போடுறாங்க காலத்துக்கு தவந்தாப்பில மாறிக்குறாங்க அதனால்தான் நாங்கள் அப்போயிலருந்து புடவைங்கதான் கட்டுவோம் எந்த தேவைக்கு போனாலும் பட்டு புடவை கட்டுவோம் வீட்டில் இருக்கையில சும்மா காட்டன் பூனம் இப்படி புடவைங்கள கட்டுவோம் என்ன அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு அதனால் வந்து நாங்கள் வந்து பாரம்பரியத்தை மாற்ற முடியாது புடவைதான் நாங்கள் கட்டுவோம் எங்கே போனாலும் புடவைதான் கட்டு போவோம் மெய்னாக கற்றது வந்து காட்டன் புடவை இந்த பூனம் சாரி எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகறதுனா பட்டு புடவ கட்டுவோம் வீட்டில் இருக்கைலான நாங்கள் சும்மா சாதாரணமாக எப்போவும் போல் தான் இருப்போம் புடவை கட்டிக்கிட்டு தான் இருப்போம் பாவாடை தாவணி போட்டுருப்பாங்க இந்த பொம்பளை பிள்ளைங்கலான் எங்கையும் ஸ்கூலுக்கு போகறவங்க காலேஜ் போகறவங்க என்ன சுடிதாரு இப்படி போட்டுக்கிட்டு போவாங்க ஆம்பளைங்க எல்லாம் வேட்டி சட்டை தான் கட்டுவாங்க கைலி கட்டுவாங்க மெய்னா கைலி வேட்டி சட்டை ஃபேண்ட்டு சட்டைலாம் போட மாட்டாங்க அப்போ இப்போ வந்து எங்கே பையன்லாம் ஃபேண்ட்டு சட்டை போட்டுக்குவாப்பில ஃபேண்ட்டு சட்டை இல்லாமல் எங்கேயும் கிளம்ப மாட்டான் வீட்டில் இருக்கையில கைலி கட்டிக்குவான் எங்கேயாச்சும் போனால் பேண்ட்டு சட்டை